ஆ வாப்பா ஆ குட் மார்னிங் அங்கே செவன் சொல்லிட்டு நம்பர் போட்டிருக்குல்ல அந்த சா அந்த ராக்கில் பார்த்திங்கனா இருக்கும்

ஆ எடுத்துகிட்டு போகலாம்பா உங்களுக்கு அந்த ஷீட் கொடுத்துருப்போம் இல்லையா கார்டு மாதிரி அது வெச்சுருக்கிங்கள்ல ஆ போட்டுக்கலாம்பா இப்போ நியூவாக நீங்கள் இன்னி வரைக்கும் உங்கள்கிட்ட இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சின இல்லை இப்போ இன்னிக்கு போட்டுறதுனாலும் போடலாம் அதுக்கொரு டொண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் ஆகும் ஆ போட்டு கொடுத்துறேன்பா நீங்கள் இங்கே ஆ எடுத்துகிட்டு போகலாம்பா ஆ ஓகேப்பா